இப்போ வந்து ரிமெம்பர் பண்ணுற டேட்ஸ் ஃபைவுன்னு பார்த்திங்கனா ஆறு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் பிறந்தேன் ஸோ அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஃஸ்பெஷலாக இருக்கும் அந்த டே ரொம்ப செலப்ரேட் பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்னா இருபது செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எங்கே வீட்டுக்காருடைய ஹஸ்பண்ட் அவருடைய பர்த் டே டேட்டு ஸோ அந்த டேவும் நாங்கள் ரொம்ப செலப்ரேட் பண்ணுவோம் ஃபேம்லியோடு அப்புறம் பார்த்திங்னா டொண்ட்டி ஒன் மே வந்து டூ தௌசண்ட் லெவல் வந்து என் பையனுடைய பர்த் டே அந்த டேவும் அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அப்புறம் பார்த்திங்கனா நவம்பர் டென் வந்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்து எட்டு வந்து எங்கள் கல்யாண நாள் அந்த நாள் நாங்கள் கோயில் போய்விட்டு வருவோம் அப்புறம் பார்த்திங்னா இருபது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்து நாலு அப்போ பார்த்திங்னா எனக்கு ரொம்ப அந்த டே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அந்த டே எனக்கு ரொம்ப ஃஸ்பெஷல்